ஸ்டாம்ப் காயின் வந்து நான் வந்து கூழாங்கல் பற்றி வந்து கேள்விப் கேள்விப்பட்டதில்லை ஸ்டாம்ப்பு காயின் வந்து பழங்கால காசுகள் அந்த நோட்டுகள் அப்புறம் அந்த ஒரு பைசா ரெண்டு பைசா அந்த மாதிரி காயின்ஸு அந்த மாதிரி நோட்ஸில் வந்து நான் பார்த்ததில்ல அதே மாதிரி வந்து இப்போது இருக்கிற நூறுரூபா ஐந்நூறுரூபா நோட்ஸ்ஸெல்லாம் இன்னும் ஃபிஃப்ட்டி இயர்ஸ் கழிச்சி அவங்களெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அப்படின்ற அதுக்காகவும் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவாங்க அப்புறமா அந்த ஸ்டாம்ப் காயின் கலெக்ஷனில் வந்து லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அந்த லீட்ரஸோடய ஃபோட்டோ ஸ்டாம்ப்பு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாம்ப்ஸும் எந்தெந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போது வந்து நிறைய நாடுகளில் வந்து நிறைய மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ யுஎஸ்ஏலெல்லாம் டாலர் சொல்லுவாங்க ருப்பீஸ்ஸு யூரோ இந்த பைசா பென்னி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி எப் எந்த மாதிரி அந்த காலத்துலெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவோம் அதுவும் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்து மெய்னாக நம்ம சேட்டிஸ்ஃபேக்ஷன்காகவும் நெக்ஸ்ட்டு தலைமுறை வந்து பார்க்கறத்துக்காகவும் தான் பண்ணுவோம்